டான்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம் தான் டான்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா என்னென்னு தெரியாமலே வந்துட்டு எல்கேஜி யூகேஜியெல்லாம் தத்தக்கா புத்தக்கானெல்லாம் ஆடியிருப்போம் நம்ம எல்லாமே ஸ்டேஜ்ஜில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரக்குள்ளே வந்துட்டு ஆடணுமான்னு சொல்லிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி டைம்லெல்லாம் இந்த டான்ஸ் ஃபங்க்ஷன் இந்த திருவிழால ஆடுறது இல்லை இந்த யாராச்சும் வந்துட்டு இந்த கல்யாணத்தில் மண்டபத்தில் ஆடுறது அதே மாதிரி வந்துட்டு இந்த டான்ஸ் இதுலெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த கல்ச்சுரல்ஸ்சில் ஆடுறது எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கே ஒரு ஆசையாக இருக்கும் சரி நம்மளும் இப்படி ஆடி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் என்ன பண்ணுவோன்னால் வந்துட்டு வீட்ல யாருமே இல்லாதப்போது டிவியில் எதுனால் பாட்டு இல்லை எதுனால் வந்துட்டு ஒரு இதை வைச்சுட்டு ஃப்யூஷன் சாங்கு இந்தமாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி ஆடிப் பார்ப்பேன் சும்மா மற்றவங்க அந்த இது எப்படி ஆடுறாங்களோ ர அதை இமிட்டேட் பண்ணுவேன் மைக்கல் ஜாக்சனெல்லாம் வந்துட்டு அப்போது நான் இருந்த டேஸ்சில் நான் அந்த சின்ன வயசில் இருந்த டைமெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு பிரபுதேவா மைக்கல் ஜாக்சனெல்லாம் அவங்க ஆடுறத பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓர் நம்மளுக்கே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஆடணும்னு சொல்லிவிட்டு தோணும் அவங்கள பார்க்கக்குள்ள வந்துட்டு நம்மது நம்மளுக்கே கால் வந்துட்டு தரையில் நிற்காது அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த குத்துப்பாட்டு இல்லை இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த மேளமெல்லாம் அடிக்கிறப்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வைப் வரும் அந்த வைப் வரக்குள்ளே வந்துட்டு கால் இந்த தாரை தப்பட்டயெல்லாம் அடிக்கும்போது வந்துட்டு பார்த்தோன்னா கால் தரையிலே நிற்காது நம்மளுக்குலாம் வந்துட்டு பார்த்தோன்னா ஆடணும்னு தோணும் அதுவே சுற்றி ஆளுங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் இருப்போம் மற்றபடி தனியாக இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு ஆடுறதுங்கறது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் அதேமாதிரி இந்த டான்ஸ் ஃபங்கசனெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இதில் டிவியில் போடுற இந்த டான்ஸ் தமிழா டான்ஸ்ஸு அந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அந்த டான்ஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இந்த செலப்ரிட்டி ஷோஸ்யெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பேன் பிடிச்ச ஹீரோவே வந்துட்டு பார்த்தோன்னா இப்போது வந்துட்டு இந்த த இதில் வந்துட்டு பார்த்தோன்னா விஜய் தான் ஏன்னால் அவர் வந்துட்டு டான்ஸ்சில் இது இந்த நிறைய இது பண்ணுவாருங்கிறனால் வந்துட்டு டான்ஸ்ஸு வந்துட்டு நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் மூவ்ஸ்செல்லாம் ட்ரை பண்ணுவார் அவர் அல்லுஅர்ஜுன் இவங்கள்லாம் வந்துட்டு டான்ஸ்சில் நல்லா இருப்பாங்கனால் அவங்க டான்ஸ்லெல்லாம் விரும்பி பார்ப்பேன் அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோஸ்சில் கூட வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு டான்ஸ்ஸில் எப்போவெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப டௌனில் இருக்கிறனோ அப்பெல்லாம் பாட்டை போட்டு தனியாக ஆடினேன்னா எனக்கு கொஞ்சம் மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்